சுற்றுலா தலம் அப்படின் பார்த்தோம் அப்படினா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பவானி கூடுதுற சங்கமேஸ்வரர் ஆலயம் இருக்கு கூடுதுறையில வந்து மூன்று நதிகள் இணையிறதுனால் முன்னே முன்று மூன்று நதிகளின் சங்கமம் அப்படின் சொல்லுவாங்க இங்கே வந்து திருமண சடங்குகள் எல்லாம் நிறையா நடக்கும் அப்புறம் இறந்தவங்களுக்கான அஸ்தியை கொண்டாந்து கரைக்கிறது அவங்களுக்கான ஈம சடங்குகள் பண்ணுறதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க அதுவும் இல்லாம ராகு கேது ஸ்தலமாக பா பின்பற்றுறாங்க ராகு கேது பரிகாரங்கள் எல்லாம் நிறையா செய்யறாங்க திருமணத்துக்கு முன்னாடி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கெல்லாம் வந்து பரிகாரங்கள் செய்யறாங்க அப்புறம் வந்து சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் சிவன் விஷ்ணு ரெண்டு ஆலயங்களும் இருக்கு ரெண்டு ஆலயங்கள்லையும் எல்லா சமயங்களிலும் பூஜை நடக்குது அப்புறம் வந்து திருமணங்கள் எல்லாம் நிறையா நடக்கும் அப்புறம் வந்து சங்கமேஸ்வரர் கோயிலில் வெள்ளி தேர் வந்து பவனி வரும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அம்மாவாசை பௌர்ணமி தினங்கள் எல்லாம் வந்து சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெறும் அதில் நிறையா பொதுமக்கள் கலந்துக்கிட்டு சாமியோட அருள் பெறுவாங்க அப்புறம் பார்த்திங்கனா பக்கத்தில் வட்டமலை கோயில் இருக்கு வட்டமலை கோயிலில் முருகன் வந்து மலை மேலே இருந்து அருள் தந்துட்டுருக்காரு அதில் வந்து எல்லா முருகன் தின சஷ்டி கிருத்திகை போன்ற சிறப்பு தினங்கள் எல்லாம் எல்லா பூஜைகளும் நடைபெறும் அப்புறம் பார்த்திங்கனா நம்ம பக்கத்தில் திருச்செங்கோட்டு பக்கத்தில் பார்த்திங்கனா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின் புகழ் பெற்ற கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலில் ஆண் பாதி பெண் பாதி கொண்ட சிவன் வந்து இருக்கார் அது வந்து நிறையா பேர் வந்து அவங்கவுங்க பிறந்தத நட்சத்திரத்தன்னைக்கு அந்த திதியில் போய் அந்த சாமியை வணங்கிவிட்டு வந்தா திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமணம் ஆகும் அப்படின்னு இது பண்ணுறாங்க அப்புறம் பெரிய பதினெட்டு அடி கொண்ட ராகு உருவம் வந்து அந்த திருச்செங்கோட்டு மலையில இருக்கு அதுக்கு போய் பாலபிஷேகம் பண்ணிவிட்டு வந்தா ராகு கேது பரிகாரஸ்தலமாகவும் திருச்செங்கோட்டில் இருக்கு அப்புறம் வந்து நாமக்கலில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ப கோயில் அந்த கோயிலில் வந்து சாமி வந்து மிக உயரமான சிலையை கொண்டுருக்குது அப்புறம் பார்த்திங்கனா அதில் நிறைய வ வடை மாலை சாத்துறது அப்புறம் வந்து சாமிக்கு வந்து நெய்யாலையே அபிஷேகம் பண்ணுறது வெண்ணெய் காப்பு வைக்கிறது இதெல்லாம் வந்து ஆஞ்சிநேயருக்கு சிறப்பாக செய்யப்பட்டுருக்குது அப்புறம் பார்த்திங்கனா ஈரோட்டில் பெருமாள் கோயில் இருக்கு பெருமாள் கோயில் வந்து புரட்டாசி மாத அனைத்து சனிக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜையெல்லாம் நடத்திட்டுருக்குறாங்க அதனால அங்கே வந்து பெரு பெருமாள் கோயிலில் வந்து சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெறும் அப்புறம் பவானிக்கு பக்கத்தில் பார்த்திங்கனா ஊராட்சி கோட்டை மலை அப்படின்ருக்குது அங்கே சிவன் அரி எல்லா சாமிகளையும் ஒன்றிணைந்து இருப்பதுனால சிவனும் அரியும் ஒன்று அப்படிங்குற மாதிரி அங்கே நிறைய பூஜைகள் எல்லாம் நடக்குது அப்புறம் நாமக்கல் பார்த்திங்கனா மலைக்கோட்டை அப்புறம் பார்த்திங்கனா வல்வில் ஓரி அப்படின்னு கோட்டையெல்லாம் இருக்கு நாமக்கலில் அப்புறம் பார்த்திங்கனா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சங்ககிரி சங்ககிரி மலக்கோட்டை அப்படின்னு இருக்கு சங்ககிரி மலைக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படினா நிறையா மலைப்பகுதி கரடு முரடான ப அதெல்லாம் இருக்கு தென்பழனி அப்படின் சொல்லக்கூடிய பழனி வந்து சங்ககிரி பகுதியில் அமைஞ்சிருக்கு அதுவும் இல்லாம சங்ககிரியில வந்து சங்ககிரி என்றாலே வந்து லாரி தொழிலுக்கு பேர் போனதால் லாரி பட்டறைகள் மிக அதிகமாக இருக்கும் அந்த பக்கம் அப்புறம் பார்த்திங்கனா தீரன் சின்ன மலைக்கோட்டை அப்படின்ட்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கனா ஈரோடு இருக்கு ஈரோடு அப்படினா உலகத்துல மிக புகழ் பெற்ற ஜவுளி சந்தையெல்லாம் இருக்கு ஜவுளி சந்தையில வந்து பார்த்திங்கனா ஈரோட்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் அசோகபுரம் அந்த மாதிரி இடங்கள்லாம் ஹோல் சேல் வியாபாரம் நடக்கும் உ உலகிலேயே வந்து இரவு வந்து ஒரு நாள் முழுவதும் விடிய விடிய நிறைய வி விற்பனைகள் நடைபெறும் தீபாவளி சமயங்கள் எல்லாம் பார்த்திங்கனா கோடி கணக்கில் இங்கே விற்பனைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்புறம் பார்த்திங்கனா காளிங்கராயன் வாய்க்கால் அப்படின் சொல்லிவிட்டு ஈரோடு பகுதியில் இருக்கு அதில் வந்து எ எப்பையுமே தண்ணி போய்கிட்டே இருக்கும் அங்கே நிறையா பாசனங்கள் எல்லாம் இந்த காளிங்கராயன் வாய்க்கால் மூலம் நிறைய வயல்கள் எல்லாம் பாசன வசதி பெறுது அப்புறம் பார்த்திங்கனா பவானி சாகர் அணை இருக்கு பவானி சாகர் அணை சக்தி அங்கே வந்து பவானி அம்மன் அப்படின்ட்டு சாமி எல்லாம் இருக்கு அப்புறம் வந்திங்கனா சக்தி பக்கத்தில் பார்த்திங்கனா யானைகள் எல்லாம் நிறையா இருக்கு அந்த மலையில அப்புறம் அதில் வந்து இருபத்தி ஓரு வளைவுகள் கொண்ட ஒரே மலை அப்படினா சக்தி மலை தான் அப்புறம் பார்த்திங்கனா நிறையா இடங்கள்லாம் இருக்கு பவானி கோபி கோபிச்செட்டி பாளையம் அந்த மாதிரி ஊருகள் எல்லாம் நிறையா இருக்கு நிறையா சு வயல்வெளி நிறைந்த இடமாக இருக்கு